முடிச்சிருக்கேன் முடிச்சிட்டு இப்போது வந்து க ஒரு கம்பெனியில் வந்து நான் ஒர்க் பண்ணுறேன் ஆனால் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்றதுனாலும் நான் வந்து வீட்லயேட்டு தான் இந்த ஒர்க் பாத்துக்கிறேன் அவங்க ஏதாச்சும் ஒன்று ப்ரோக்ராமாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் அவங்க எனக்கு ஈமெயிலில் சென்ட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் நான் அந்த ப்ரோக்ராமலாம் பார்த்துக்கிறேன் அதேதான் அப்படியே அவங்க அந்த ப்ரோக்ராம் கன்டினியூஸ் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு என்ன கேக்கிறாங்களோ சிஸ்டத்தை சம்மந்தப்பட்டதை எல்லாத்தையும் அவங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன் நான் எம்காம் முடிச்சிட்டு தான் அந்த இதுக்குப் போனேன் போய்ட்டு இதேமாரி எனக்கு கொஞ்சம் சிஸ்டம் சம்மந்த சிஸ்டம் எனக்கு கொஞ்சம் தெரியும் கம்ப்யூட்டரில் கொஞ்சம் தெரியும் நீங்கள் எந்த ப்ரோக்ராம் கொடுத்தாலும் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்தாங்க அப்புறம் என்னை பார்த்தவொன்ன ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒர்க் கொடுத்தாங்க நான் அந்த ஒர்க்கை நான் என்னால் இங்கே வந்து பண்ண முடியாது நான் வீட்லயேட்டு தான் பண்ண முடியும் எனக்கு ஆனால் அதுக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு கேட்டேன் ஓகேம்மா அப்படின்னாங்க நான் வீட்டில் போய்ட்டு அப்புறம் அந்த ஒர்க்கை நான் வீட்லயேட்டே கன்டினியூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க சொல்கிற எந்த ஒரு ப்ரோக்ராமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு ஃபைலாக இருந்தாலும் சரி நான் அதை ஒ முடிச்சிட்டு அவங்களுக்கு ஈமெயிலில் சென்ட் பண்ணிடுவேன்